இயற்கை சார்ந்த ஓவியங்களை வந்து நான் வந்து வரையும் பொழுது எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் நானே பு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தோணும் அம் அந்த இடத்த அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் அந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஓவியங்களை வரையிறது அது பார்க்குறது அதுக்குலா ஏற்படும் போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் அதுக்கப்பறோம் வந்து அங்கே இருக்கிற மலைகள் அந்த மாதிரி வரையிறத பார்க்கும் பொழுது நானே அந்த இடத்துக்கு போய் மலைலா ஏறுற மாதிரி அந்த மாதிரிலா எனக்கு தோணும் அதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் வந்து மலைகள் இயற்கியல் வந்து பார்க்கும் பொழுது இந்த இயற்கை பேரிடர்கள்லா ஏற்படும் பொழுது அந்த மாதிரி ஓவியங்கள் வரையும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிருக்கும் ஏன்னால் வந்து அங்கே ஏற்படுற பாதிப்புகளை வந்து நம்ம பிரதிபலிக்கும் பொழுது அது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் வந்து அதை வந்து நம்ம பிரதிபலிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும்